எங்கள் ஊரில் வணிகத் துறைக்கு வந்து ஜாஸ்தியாகிருச்சி அது இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாகருக்கு சின்ன சின்ன பொருளுகல்லாம் வாங்கி யூஸ் பண்றத்துக்கு சௌகரியமா இருக்குது இது எல்லாரும் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகருக்கு அதை வந்து நாங்கள் நல்ல படியா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் வந்து இன்னும் தொழிலில் தொழிலெல்லாம் நிறையா நடம் நடைமுறை நிறையா நடத்துகிறாங்க நல்லா இருக்குது அவ்வளோ தான்டா பா